ஆக்ச்சுவலாக ஒரு டூ மந்த் முன்னாடி ஒரு பேக் வாங்கியிருந்தேன் இதுவரை வந்து அந்த மாதிரி ஒரு பேக்கை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதே இல்லை அவ்வளோ ஒரு ஸ்பீசியஸ் இப்போது வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு தனியாக செப்ரெட்டாக ஒரு ப்ளேஸ் கொடுக்காம ரெண்டு ப்ளேஸ் ஆக்ச்சுவலாக பசங்களுக்கு வைக்கிறதுக்கும் எனக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த கிளைமேட்டுக்கு பொறுத்தவரை ரெண்டு பாட்டில் கொண்டு போகிறதுதான் பெஸ்ட்டு தண்ணி நிறைய குடிக்கணுங்கறதுனால் ஸோ அந்த இதுவும் ஜிப்போடய குவாலிட்டியும் சரி அது மாதிரி நிறைய டிசைன்ஸு அது மாதிரி அதோடய மெட்டிரியலிஸ்ட்டுக்கு வந்து செம சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி பசங்களும் வந்து அதை லைக் பண்ணுறாங்க இப்போது லாங்க் சைஸ் நோட் வைக்கிறதும் சரி கொஞ்சம் இதுவாகருக்கும் பட் இந்த பேக் செம சூப்பராக இருக்குது நான் வாங்கினது